ஹலோ குட் ஈவினிங் மேம் மேம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டட் கமலிஸ்ரீயோட அம்மா பேசுறேன் மேம் இன்னைக்கி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூ இருந்ததினால ஹாஸ்பிட்டல் போய்ட்டேன் அதனால் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் என்னால் வர முடியலை அவளோட ஃபர்ஸ்ட் யூனிட் மார்க் என்னன்னு சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் எதில் மேம் அவள் வீக்காக இருக்காள் எந்த சப்ஜெக்ட்டில்

ஆ ஆ ஓ அவள் இங்கே வீட்லையே தனியாக தான் இருப்பாள் மேம் அதனால் அங்கே பசங்களை பார்த்ததும் அவள் அங்கே தான் விளையாட முடியும்னு நினச்சிட்டு பண்ணுறா போலயிருக்கு ஓகே மேம் ஆ இங்கே அடிஷன் சம்லாம் நான் இப்போ சம் எழுதிதான் அவள் எப்படி வ ஃபிங்கர் விட்டு அதல்லாம் அவளாக போட்டுடுறா மேம் அதனால் தான் நான் இந்த டைமுக்கு பெட்டராக மார்க் வரும் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டேன் ஓகே மேம் ஓ சரிங்க மேம் இப்போது நான் டியூசன் அனுப்பலான்னுருக்கேன் அனுப்பலாம் இல்லைங்களா

ஆ எ எ அதுக்கு தனி ஃபீ இருக்கா மேம் ம் எவ்வளோ ஓ ஓகே ஆ ஆ ஓகே மேம் ஆமா மேம் ஆ சரிங்க மேம் அப்போ நான் மண்டேயிலேருந்து அனுப்பிவிட்டுறன் மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ம்ம் தேங்க்யூ மேம்